தமிழகத்தில் விளையாட்டு துறை அப்படிங்கும் போது அது வந்துட்டு தமிழ்நாடு லெவல்லையும் சரி இண்டியா லெவல்லையும் சரி விளையாட்டு துறையில் அதிக மக்கள் வந் அதிக போட்டியாளர்களோ இல்லை மக்களோ யாருமே வந்துட்டு பங்கேற்று இருக்ககிறதா எனக்கு வந்து சரியான எனக்கு நான் ஃபீல் ப இல்லை அப்படினு நான் ஃபீல் பண்ணுறேன் எதனால் அப்படினா இப்போது இண்டியன் லெவல் இண்டியா லெவல்லையே வந்துட்டு அதர் கண்ரிஸ் கூட ஒப்பிடும் போது இண்டியா லெவலில் பதக்கங்கள் வெள்ளி பதக்கமாக இருந்தாலும் சரி தங்க கோல்டு மெடலாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு கம்மியாகதான் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் பார்க்கும் போதும் நிறைய விளையாட்டுக்கு வந்துட்டு சரியான அங்கீகாரம் கிடைக்கல அதே மாதிரி அவங்க வந்துட்டு இப்போ ஸ்டேட் லெவல்லிருந்து அடுத்து அதாவது டிஸ்ட்ரிக் லெவல்லிருந்து அடுத்து ஸ்டேட் லெவலுக்கு போகிறாங்க அடுத்து ஸ்டேட் லெவல்லிருந்து அப்புறம் வேல்டு லெவல்க்கு போகிறாங்க அப்படினா அதுக்கான பேஸ்ஸு அதாவது சப்போட்டு வந்துட்டு மக்கள் கிட்ட கிடைக்கிதா என்னன்னு தெரில அது வந்துட்டு அதாவது இப்போது ஒரு விளையாட்டு இருக் இப்போது ஒரு விளையாட்டு இருக்குது கபடின்னு இருக்குனால் அந்த விளையாட்டுக்கு தேவையான சப்போட்டு வேணும் அதுக்கு வந்து கோச் கு கோச் வச்சு அதுக்கு சரியாக வழிநடத்தி நல்லா பயிற்சி கொடுத்து அவங்களை வந்துட்டு அடுத்த இதுக்கு போகிற மாதிரி மோட்டிவ் பண்ணணும் அதே மாதிரி இப்போது ஒரு விளையாட்டுக்கு அது என்ன ஃபண்டு தேவைப்படுது இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது தேவைப்படுதா வேறு ஏதாவது நீட்ஸ் இருக்கா அப்படினு சொல்லி பார்க்கும் போது ஃபண்டு மூலயமாவோ இல்லை வந்துட்டு அவர்களுக்கான ஒரு ஒரு ஃபண்டு மூலயமாவோ அவங்களை வந்து நம்மளால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் அது வந்து கவர்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட் மூலயமாவும் பண்ணலாம் இல்லை மக்களாக மக்களாக இருக்கிற நாம்பளும் வந்து நம்ப சரி சப்போட் பண்ணுறோம் பண்ணணும் அவங்களுக்கு